புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது அதுக்கு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் நிறையா வருவாங்க குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தன்னவாசல் இருக்குது அதுக்கப்புறம் கானாடு காத்தான் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிநாடு அரண்மனைகள் மற்றும் வீடுகள் வந்து கட்டடக்கலைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது உலகளவில் அது மட்டும் இல்லாமல் உலக புகழ் பெற்ற திருமயம் கோட்டை இருக்குது அதுக்கப்புறம் பூண்டி மாதா கோவில் இருக்குது இங்கே ஒன்று இப்படி வந்து நிறைய சுற்றுலாத் தலங்கள் இருக்குது மாரியம்மன் பண்டிகை கோவிலுக்கு வந்து பார்க்கறதுக்கு நிறையா பேர் வருவாங்க அதேமாதிரி ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்காக உலக நாடுகளிலேருந்து நிறைய பேர் வருவாங்க இப்படி வெறிய வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் அதிகம் காணப்படும் ஒரு பகுதியாக இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து அந்த கட்டடக்கலைகள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கா கானாடு காத்தான் மற்றும் செட்டிநாடு வீடுகள் அதிகம் காணப்படும் பொன்னமராவதி பகுதிகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீடுகளோடய கட்டமைப்பு வந்து இந்த நவீன காலத்துக்கு ஏற்றார்போல் இருக்கும் அந்த காலத்துலே வந்து நல்ல காற்றோட்டமும் கூடிய வசதிகளுடனும் கூடிய வீடுகளெலாம் அருமையாக கட்டியிருப்பாங்க அந்த வீடுகளோடய அமைப்புலாம் பார்த்தோம்னா இப்போ மழை பெய்து இப்போ நம்ம அதிகமாக சொல்கிறோம் மழை நீர் சேகரிப்பு தொட்டிலாம் ஆனால் இதை வந்து அப்போது ஆரம்ப காலத்துலேயே பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலேருந்தும் தண்ணி மழை பெய்யிற தண்ணியை வந்து கரெக்டாக எப்படி இதை வந்து பயன்படுத்துறது அதை வந்து பிடிப்பதற்கு குழாய்கள் மூலமாக வந்து ஏற்பாடுலாம் செஞ்சுருப்பாங்க இந்தமாதிரி டெக்னாலஜி அப்கிரேடேஷன் அப்போப்பையே இருந்துருக்கு ஒவ்வொரு ஏ என்னெனான்ன பண்ணலாம் அதேமாதிரி சாலைகளெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்க்கோட்டில் இருக்கும் இங்கேருந்து அந்த என்டு வரைக்குலாம் ஒரே மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டடக்கலைக்கு சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகளவில் இருக்கக்கூடிய சிறந்த பொருள்களை கொண்டு அந்த கட்டடங்களெலாம் கட்டியிருப்பாங்க குறிப்பாக பர்மா தேக்கு பர்மாவிலிருந்து தேக்குக கொண்டு வந்து அந்த கதவுகள் ஜன்னல்களெலாம் செஞ்சுருப்பாங்க இன்றைக்கு அளவிலையும் அந்த கதவு ஜன்னல்களெலாம் ஒன்றுமே ஆகாமல் இருக்குதுன்னா அந்தளவுக்கு வந்து அதில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதேமாதிரி அதோடய மார்பிள்ஸு டைல்ஸு இது எல்லாமே வெளிநாடுகளிலேருந்து கொண்டு வந்து கட்டியிருப்பாங்க அந்த அறைகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வெளிச்சம் நல்ல தூய்மையான காற்றோட்ட வசதிகளுடன் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நீர் மேலாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி வீடுகளெலாம் நல்ல உயரமான இடத்துல இருக்கும் அதனால் காற்றோட்ட வசதிகள் கொண்டதாக இருக்கும் இப்போதான் நமக்கு ஃபேனு ஏசி எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த காலத்தில் ஃபேன் ஏசி இல்லாதப்பலாம் கூட அதை வந்து நல்ல தூய்மையான காற்று உள்ளே வரத்துக்கான வழி வகைகளெலாம் செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் அந்த கட்டடங்களோடய சிறப்பாக இருக்கும் யாராருக்குலாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கள்லாம் கட்டாயம் இந்த வீடுகளை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அந்த காலத்துலேயே ஆயிரம் ஜன்னல்கள் கொண்ட வீடுலாம் இருக்குது அப்போவே வந்து அந்த வீடு கட்டுறது வந்து பாதுகாப்புக்கு மற்றும் இல்லாமல் நம்ம நல்லா வாழ்வதற்கு உகந்த சூழ்நிலையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த அரண்மனை வீடுகளெலாம் இன்னுமும் சிறப்பாக இப்போ இருந்துட்டு இருக்குது இன்னும் பல ஆண்டுகள் ஆனாலும் இதோடய மதிப்பு குறையாம இருக்கும் இதை பார்க்கறத்துக்கு வெளிநாடுகள்லேருந்து அதிகளவில் வந்து சுற்றுலாப் பயணிகள் வருவாங்க இதோடய பெருமைகளை நாம் எடுத்துக் கூறும் போது அதெல்லாம் அவங்க கண்டு வியந்து போயிருக்காங்க நிறையா பேர் ஆ ஓ அப்படியா அந்தளவுக்கு வந்து ஆச்சரியப்படுற ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஆச்சரியப்படுற மாதிரி அவங்க வந்து இப்போ இப்போது பார்த்துக்குவாங்க அதுக்குத் தேவையான புகைப்படங்களெலாம் எடுத்துகிட்டுப் போவாங்க இது வந்து நம்ம மண்ணோட ம் இப்போ பெருமையை வந்து உலகளவில் கொண்டு போய் சேர்த்துறத்துக்கு ஒரு வழியாக இருக்குது